ஆ டெய்லர் பேசுகிறீங்களா நான் சந்தியா ஸ்கூல்லேருந்து சந்தியா மிஸ் பேசுகிறேன் ஆ உங்கள்கிட்ட வந்துட்டு ஆர்டர் பண்ணலாமா கொஞ்சம் யூனிஃபார்ம்ஸ்லாம் நான் நாங்கள் ஒன் டூ ஃபிப்த் வரைக்கும் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கோம் ஆ மாடல்ஸ்லாம் எப்படி இருக்கும் நாங்கள் ஒரு மாடல்ஸ் பார்த்து வச்சிருக்கோம் பட் உங்களோடு மாடல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நாங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய மாடல்ஸ்லாம் எப்படி சொல்கிறீங்க ஆ நிறைய மாடல்ஸ்லாம் எப்படி சொல்கிறீங்க நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு லான்ச் பண்றதாக இருக்கோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒன் மந்த்தில் நீங்கள் சட்டையை ஸ்டிச் பண்ணி தர முடியுமா ஆ பாய்ஸ்குலாம் வந்துட்டு காலர் வச்ச ஷர்ட்டு பிளஸ் பா ஷார்ட்ஸ் போதும் ஆ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேர்ள்ஸ்குலாம் வந்துட்டு ஃப்ராக் மாடலில் ஸ்டிச் பண்ணணும் பிளஸ் லோகோ ஸ்டிச் பண்ணியிருக்கணும் நெக்கெல்லாம் கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் சரி நீங்கள் நாளைக்கே கூட வரலாம் ஏன்னால் நான் ஒன் மந்த்தில் எனக்கு நீங்கள் வேணும் எல்லா யூனிஃபார்மும் ஆ ஓகே மேம் ஓகே மேம் நான் உங்கள்கிட்டையே ஆர்டர் பண்ணிக்கிறேன் மேம் தேங்க் யூ மேம்